இப்போ ஃபோட்டோகிராஃபர் வந்து நிறைய கேமரா வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்தா டிஎஸ்எல்ஆர் சிங்கிள் லென்ஸ் இருக்கும் அது மிக துல்லியமாக அழகாக பிக்சர் தெரியும் இதுக்குல வந்து பேசினா வந்து நிறைய கம்பெனிலாம் இருக்குது கேனான் நிக்கான் சோனி அதுலாம் வந்து நல்லா மிகவும் துல்லியமாக அதிகமாக எடுக்கலாம் ஃபோட்டோ அதே மாதிரி வந்து மிரர் லெஸ் கேமராவும் இருக்குது இதில் ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதில் வந்து பார்த்தா பேனசோனிக்கும் வந்து சூப்பராக இருக்கும் அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும் இதுவும் ஃபோட்டோ அதே மாதிரியே பாய்ண்ட் ஷூட்டில் வந்து லென்ஸ் போட முடியாது இதில் பாய்ண்ட் ஷூட்டில் வந்து நம்ம லென்ஸ் போட முடியாது அதே மாதிரி மீடியமில் வந்து கொஞ்சம் லார்ஜாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு அதே மாதிரி கேமரா வந்து திரைப்படத் துறையில் வந்து இதுக்கு வந்து இந்த திரைப்படத்துறையில் இந்த ஃபோனு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம கையில் வந்து ஃபோன் வச்சிருக்கோம்ல இது வந்து பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன் கேமரா இருக்கும் இதில் இது வந்து ஏஒன் தொழில் நுட்பத்தில் வந்து பயன்படுத்திடுவாங்க மி அதே மாதிரி வந்து இதில் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி கூகுள் பிக்சல் சாம்சங்குலாம் இந்த ஃபோன் இருக்கும் அதே மாதிரியே நிறைய இந்த த பீச்சிலலாம் பார்த்தா இன்ஸ்டன்ட் கேமரா வந்து இருக்கும் இதில் பார்த்தா